கண்காட்சி பார்த்துருக்கோம் கண்காட்சியில் வந்து கரடி சிங்கம் புலி நாய் விலங்கு எல்லாம் விலங்கும் பார்க்குறதுல அதில் ஒரு சந்தோஷமாருக்கும் காட்டில் பார்க்குற விலங்கலாம் நம்ம சர்க்கஸ் இதில் வந்து காட்டுறாங்கனா அது பார்க்கறத்துக்கு ரொம்ப சந்தோஷமாவுமிருக்கும் நல்லாவுமிருக்கும் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பார்க்கறத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமோ அந்த கண்காட்சி இருந்தால் நாங்கள் அதை விடமாட்டோம் அதை போய் பார்த்துட்டு வந்து பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு சரி அது போய் பார்த்துட்டு வந்து மாதம் ஒரு டைம் வச்சாலும் வருடத்துக்கு ஒரு டைம் வச்சாலும் நிகழ்ச்சினு வந்துட்டாவே கண்காட்சினு வந்து போட்டுட்டாவே நாங்கள் போய் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வருவோம் அதில் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு அதை நாங்கள் மிஸ் பண்ணமாட்டோம் எல்லா நிகழ்ச்சியுமே அதில் நல்லாயிருக்கும் அவங்க சிரிப்பு சிரிப்புக் காட்டுறதோ அந்த கயிறு மேல் ஏறி நடக்கிறதோ அந்த வளையல் மாதிரி இருக்கிறத சுற்றுவாங்க அதுமாதிரி இதலாம் பார்க்கறத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெருப்பு வித்தைலாம் காட்டுவாங்க அதலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களும் ரொம்ப இதாக செய்வாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நல்லா அதில் நடத்துவாங்க நல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லாயிருக்கு அதை மிஸ் பண்ணமாட்டோம் பார்ப்போம் கண்டிப்பாக